ஆ ஹலோ மேடம் சொல்லுங்கள் யார் நீங்கள் பேசுகிறது ஓ ரீசென்ட்டாக ஒரு வீடு கட்டி கொடுத்தனே ஞபாகம் இருக்கு மேடம் ஆ சொல்லுங்கள் என்ன ஆமாம்

மேடம் நான் வீடு கட்டி கொடுத்தனே அப்போவே அந்த ரூம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கலாமே ஓ அப்படியா எப்படி ரூம் மட்டுமா இல்லை அடிஷ்னல் அடிஷ்னலாக எதாவது ஒர்க் பண்ணனுமா ஓகே மேம் பண்ணிவிடுவோம் இப்பதிக்கு மிக்ஸ் சிமண்ட்டு ஜல்லி இதெல்லாம் விக்கிற வில பார்த்தா ஒரு ஒன் லேக்குள்ளே ஆகும் ம் ஓகே மேம் பண்ணிரலாம் எப்படி எப்போ உங்களுக்கு நாளைக்கே பண்ணிரலாமா வேலையை ஆரம்பிச்சிரலாமா ஒரு டுவென்ட்டி டேஸ் ஆகும் ஆனால் நீங்கள் கல்லு மண்ணு இதுலாம் கொஞ்சம் குயிக்காக ரெடி பண்ணுங்கள் ம் ஓகே மேம் ஏற்கனவே உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அது எப்படி இருக்கு

அது மாதிரியே இதுவும் அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் பண்ணிரலாம் ஆ ஓகே தேங்க் யூ